எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா மேத்ஸும் ஃபிசிக்ஸும் ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஏன்னால் வந்து அது வந்து ரொம்ப லாஜிக்கல்லாக திங்க் பண்ணி லாஜிக்கல்லாக சால்வ் பண்ணுறதுனால எனக்கு மேத்ஸும் ஃபிசிக்ஸும் ரொம்பவே பிடிக்கும் மேக்ஸில் வந்து மேத்ஸ் எதனால பிடிக்க ஆரமித்துன்னா எங்களோடய டீச்சர்ஸ் எனக்கு எடுத்த டீச்சர்ஸ் லெவென்த்து டுவெல்த்தில் எனக்கு எடுத்த டீச்சர்ஸ்னால் தான் எனக்கு மேத்ஸ் பிடிச்சிது எனக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப புரிகிற மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க டென்த் வரையும் எனக்கு வந்து மேக்ஸ்னா என்னான்னே தெரியாத அளவுக்கு எனக்கு பிடிக்கியே பிடிக்காது ஆனால் லெவென்த் டுவெல்தில் பார்த்தீங்னா எனக்கு மேத்ஸ் தான் ரொம்ப ஃபேவரைட் சப்ஜெக்ட் மேக்ஸில் வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன் அது எதனாலென்னா எங்களோடய என்னோடய அந்த சார்னால் மட்டும்தான்னு எனக்கு தெரியும் நல்லாவே ஏன்னால் அவங்க வந்து அவ்வளோ நல்லா சொல்லி தருவாங்க அதுவும் இல்லாமல் அவங்க வந்து லெவென்த்ல பாதியிலேயே போய்ட்டாங்களா என் எங்களால் அதை ஏற்றுக்கவே முடில்ல எங்களுக்கு ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்துட்ருந்தாங்க திடீர்னு போனதினால ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் வந்து அவங்களை திருப்பியும் காண்டெக்ட் பண்ணி திருப்பியும் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்களுக்காக கொஞ்சம் நாள் மட்டும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதனால அவங்க திருப்பியும் வந்து ஒர்க் பண்ணி கண்டினியூ பண்ணி நாங்க லெவென்த் டுவெல்த் முடிச்சோன்னேதான் அவங்க போனாங்க அதனால் வந்து எனக்கு மேத்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது லாஜிக்கலாக ரொம்ப லாஜிக்கலாக சால்வ் பண்றதனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வந்து அது அது ஒரு மாதிரியான அது ஒரு அது ஒரு அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதனால் எனக்கு அது மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரஸ்ட் இருக்காது மோஸ்ட்லி எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் மேத்ஸ் பிடிச்சதுனால என்னவோ ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிச்சு ஏன்னால் அந்த டெரிவேஷன்ஸ்னால் அந்த மாரிதான் சால்வ் பண்ணிட்டு வரணும் ஃபிசிக்ஸில் ஸோ அதலாம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிருச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்ட்டிஸ் டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு டைம்மே இருக்காது சும்மா இருக்கப்பலாம் ஏதாவது எடுத்து பசிச்சு போட்டுகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி மேக்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகி மேத்ஸூ மேத்ஸு மேத்ஸுன்னு அந்த மாதிரி மேத்ஸ்லேயே அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணேன் இந்த மாதிரிலா லெவென்த் டுவெல்த்தில் இருந்தேன் மோஸ்ட்லி ஏதா ப்ரா ஏதாவது ப்ராப்ளம் டவுட்டுனால் போய் சார் கிட்ட கேட்டுட்டு இந்த மாதிரி இருந்தேன் அதனால் எனக்கு வந்து மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுத்தாங்க டென்த் வரையும் எனக்கு மேத்ஸ் அவ்வளோவா இன்ட்ரஸ்ட் இருக்காது ஆனால் பா ஆனால் லெவென்த் டுவெல்த்துங்கிறப்ப வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்புங்கிறதினால வந்து மேத்ஸ் இருந்துச்சு ஸோ வந்து மேத்ஸ்ல ரொம்பவே இன்வால்வ்மென்ட்டாக ஆரமித்தேன் ஸோ அதனால் எனக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸும் அது மாதிரி ரொம்ப டெரிவேஷன்ஸ்லாம் வரும்கிறதுனால எனக்கு ரொம்ப அதுவும் பிடிக்க ஆரமிச்சிச்சு அதுவும் ரொம்ப கொஞ்சம் லாஜிக்கல்லாக திங்க் பண்ணணும் அதுவும் இல்லாமல் இந்த ஒவ்வொருத்தங்களும் ரொம்ப வந்து அவர்களோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னுதையும் இன்வைர்ட் இ ஒன்னொன்னுதையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க அதெல்லாம் படிச்சு பார்க்கறப்ப நமக்கு வந்து ரொம்ப இன் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டாக இருக் அதனால் எனக்கு வந்து ஃபிசிக்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒவ்வொன்னுதையும் கண்டுபிடிக்கிறதாக இருக்கும் ஒவ்வொரு லாவையும் படிக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது மாதிரி நிறைய லாஸ்ஸெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான லாலாம் ஃபிசிக்ஸில் எனக்கு பிடிச்ச லாலாம் இருக்குது அதலாம் எனக்கு இன்னமும் மறக்காமல் அப்படியே இருக்கும் எனக்கு ரொம்ப மெமரியில் இருக்கும் அது மாதிரி எனக்கு அந்த மேத்ஸ் பீரியடும் ஃபிசிக்ஸ் பீரியடும் நடந்த விஷயங்களும் எனக்கு இன்னமும் மறக்கவே மறக்காது அது என்ன ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் எனக்கு ரிமைண்டர்ராகவே இருக்கும்